எங்கள் வீட்டு சமையலறையில் வந்து மூலிகை வந்து அதிகமாக நாங்கள் மூலிகை வந்து பயன்படுத்துவோம் ஓமவல்லியாக இருந்தாலும் சரி துளசியா இருந்தாலும் சரி நிறைய தூதுவளைச்செடி அதில் உள்ள தூதுவளை இலை கற்றாழை இதமாரி நிறையா மூலிகை வகை வகைகளை வந்து நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இல்லை முடிக்கி அரைச்சி போட்டுப்போம் இல்லேனா ஏதாச்சும் ஒரு தண்ணி கசாயம் அதுமாரி வச்சு நிறையா குடிப்போம் மூ மூலிகை வந்து மூலிகைகள் வந்து நிறையா வகை இருக்குது செடியில் செடி இருக்கு இலை இருக்குது காய் இருக்கு காய் இல்லாமல் கிழங்கா கூட இருக்குது நிறைய வகை இருக்குது மூலிகையிலேயே நிறையா மூலிகை வரை வகை வந்து சமையலறை அது சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் தண்ணியா இது தண்ணியோட கலந்து குடிக்கலாம் பொடியாக்கு குடிக்கலாம் இல்லைனா அவுச்சி சாப்பிட்லாம் அதை மாரி கூட இருக்குது இல்லை பச்சையா சாப்பிட்றமேரி கூட இருக்குது நான் வந்து எங்க வீட்டில் வந்து துளசி செடி வந்து வளர்க்குனேன் இல்லேன்னா துளசி செடி ஒன்று இருக்குது தூதுவளை இருக்குது கற்றாழை இருக்குது இது வந்து நிறைய இருக்குது துளசி வந்து ஒரு ஒரு ஜலதோஷத்துக்கு வந் ஜலதோஷம் வந்தால் ஒரு துளசி வந்து வெறும் வாயில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது துளசி வந்து தொண்டையில் உள்ள அந்த கீச் கீச்சுங்கும்ல அது வந்து தொண்டையில் உள்ள அந்த கீச் கீச்ச வந்து நிறுத்திடும் ஓமத் ஓ ஓம இலை வந்து அது வந்து ஓம இல வோட அரச்சி அதை வந்து வ அரைச்சி அந்த சாறை வடிகட்டி குடிச்சால் தொண்டையில் வந்த எரிச்சல் வந்து கொஞ்சமாச்சும் குறையும் இல்லைனா வயித்துல வந்து என்னாச்சும் ஒரு சாப்பாடு சாப்பிடுட்டா அது செரிமானம் ஆகல அது சாப்பிட்டா சி அந்த சாறை நம்ம குடித்தால் வந்து அது வந்து டைனி டைஜின் ஆகிடும் டைஜிஷன் ஆகிடும் கற்றாழை வந்து கண்ணு கற்றாழையை வந்து வெறும் வாயில் சாப்பிட்டா வந்து முடி வளர்கிறதுக்கு வந்து நல்ல இது க க முடி வந்து அடர்த்தியாக வளரும் இல்லையா கறுப்பாக முடி வந்து கல கறுப்பில் இருக்கும் அப்படி இல்லையா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம முடிய வந் முடிக்கு வந்து அதுன கற்றாழைய வந்து அரைச்சி அந்த உள்ள அந்த பிசினிம்பாங்க அதை வந்து நம்ம ஜெல்லு இருக்கும் ஜெல்லி மாரி இருக்கும் அதை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து வச்சிக்கிட்டால் அது வந்து தலையில் வந்து ஒரு தலையில் உள்ள எந்தவொரு பூச்சியாக இருந்தாலும் சரி தலையில் வர முடிக்கு வர எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடும் நிறைய இருக்கு ஆடதொட இது ஆடுதொடை இல அது வந்து குளிச்சிட்டு அது வெந்நீரில் வந்து அந்த இலைய போட்டுட்டு குளிச்சால் அது வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும் நிறைய செ செடின்னு செடியில் வந்து நிறைய மூலிகை வகை இருக்குது அதுதான் எங்கள் வீட்டில் நிறையா மூலிகை வந்து சமைக்க சமைக்கதான் நாங்கள் வந்து மூலிகைய பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நிறைய மூலிகைச்செடி இருக்குது அந்த செடியை வந்து துளசி கற்றாழை கற்றாழை இது குப்பைமேனி